இப்போ பார்த்திங்கள்னா கிராம பகுதிகள்லாம் பார்த்திங்கள்னாக்க வந்து நிறைய வீட்டுங்களில் வந்து கழிப்பறை கிடையாது அவங்க வந்து திறந்த வெளியில் வந்து மலைப்பகுதியோ இல்லை நிலத்து பகுதியோ அப்படிதான் மலம் கழிக்க போகிறாங்க ஆனால் வந்து அது வந்து நிறைய தீமைகள உண்டு பண்ணுது தண்ணியில் போய் கலக்குது மழை பெஞ்சாக்க அதனால் தொற்று நோயிலாம் வருது யோ ஒருஒருத்தங்க வந்து குழந்தைங்கள வந்து தெருவான்டே விட்டிடுறாங்க அதலாம் பார்த்திங்கள்னாக்க நோய்தான் வருது அதனால் வீட்டுக்கு வீடு கழிப்பறை கட்டிவிட்றது நல்லது